என்னோட பொழுது போக்கு என்னென்னா நான் வந்து வீட்டில் துணி தைப்பேன் அப்புறம் கூடை பின்னுவேன் ஒயரு வாங்கின்னு வந்து பை போடுவேன் வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கும் போது வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வந்து நானே செஞ்சு வச்சுப்பேன் அப்புறம் ஃபோனில் வந்து சீரியல் படம் பாட்டு இதெல்லாம் பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் டிவியில் சீரியல் பார்ப்பேன் படம் பார்ப்பேன் ஃபோன்லேயும் பார்ப்பேன் ஃபோன்லேயும் யூடுப்பு ஷேர் சேட்டு மோஜி இதெல்லாம் பார்ப்பேன் சும்மா இருக்காமல் அது எது வீட்டில் வந்து விவசாயம் செய்வேன் வேலை செய்வேன் டிசைனெலாம் பார்த்து துணி தைப்பேன் அப்புறம் வந்து வீட்டில் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வேன் சும்மா இருக்க மாட்டேன் எப்பேயுமே ஏதோ ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருப்பேன் டிவி பார்ப்பேன் டிவியில் வந்து எந்த சீரியலுமே டெயிலி விடாமல் பார்ப்பேன் எந்த நிகழ்ச்சியுமே தவறாமல் டெயிலியும் பார்ப்பேன் எப்பேயுமே வீட்டில் வந்து சும்மா இருக்க மாட்டேன் டிவி ஃபோனு இதில் வந்து அது இது ஆப்பு எடுத்து பார்ப்பேன்